ஹலோ மேம் நான் சிவா என் பேர் முனீஸ்வரி சென்னையிலிருந்து பேசுகிறோம் சிவா பொட்டிக் ஓனர்

ஓகே மேம் மேம் எனக்கு கொஞ்சம் மெட்டீரியல் தேவைப்படுது மேம் உங்கள் கிட்டே இப்போது லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருக்குது மேம் கொஞ்சம் சொல்கிறீங்களா ஓகே மேம் ஜார்ஜண்ட் மெட்டீரியல் இருக்கா மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் அது ப்ரைஸ் மட்டும் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் எவ்வளோன்னு சொல்கிறீங்களா மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் அப்போன்னா வந்து பார்த்து என்னென்னு சொல்லி எடுத்துக்கலாமா மேம் ஓகே மேம் ஓகே மேம் லொக்கேஷன் மட்டும் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்க ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓக் ஓக் ஓகே மேம் நான் நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கிறேன் மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம்